கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு டவுனில் டிவி ஒன்று வாங்கியிருந்தேன் டிவி ஷாப்பில் ஸோ அந்த டிவி பார்த்தீங்கனா வீட்டுக்கு கொண்டு போய் கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுனால் டிவியோடய பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு நார்மலாக இருக்கிறதை விட ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு ஹீட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போனவொன்னே டிவியோடய பாத் டிவியை டச் பண்ணி பார்த்தேனா ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஸோ மெட்டல் பாடி வந்து பார்த்தேனா மெட்டல் பாடி இல்லாமல் பிளாஸ்டிக் பாடியாக இருக்கிறதுனால அதோடய டச் பண்ணவுன்னே அதோடய ஃபீலிங் வந்து பார்த்தேனா வழவழன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப குவாலிட்டி வைஸ் அதை பார்க்கறதுனா அந்த ப்ளாக் ப்ளாக் அந்த பேனல் பார்த்தீங்கனா ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ மழைக்காலத்துலெல்லாம் பார்த்தீங்கனா டிவி இடி இடித்ததுனா பார்த்தீங்கனா ப்ளிங்காக அந்த டிவியோடய அந்த ப்ளிங்காகி ப்ளிங்காகி வந்துகிட்டே இருக்குது ஸோ வால்யூம் கன்ட்ரோல் பார்த்தீங்கனா கொஞ்சம் இன்க்ரி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு மேலே இன்க்ரிஸ் பண்ணிணோம் அப்படின்னால் அதோடய ரொம்ப இரைச்சல் சவுண்ட் அதிகமாக வருது அதே மாதிரி ரிமோட் கொஞ்சம் இந்த சைடில் அந்த சைடில் இப்படி மாற்றினோம்னா வில் ரைட்டு வலது கை இடது கை பக்கம் நவுத் நகத்துனீங்கன்னா சவுண்டு வந்து பார்த்தீங்கனா அந்த ரிமோட்டோடய அக்சஸ் பண்ணும்போது விட்டு விட்டு வருது ஸோ இதெல்லாம் பார்த்தீனா இது ரொம்ப கஷ்டமா இருக்குது இது மாதிரி ஒரு டிவியோடய பார்க்கும்போது